பள்ளிகள்ல எனக்கு பிடித்த பாடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவியல் அப்படின்னு சொல்லலாம் அதற்கப்புறம் தமிழ்மொழி தமிழ் பாடம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று அதை தவிர்த்து சமூகறிவியல்ல வந்துட்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் அந்த பர்டிகுலராக அந்த குறிப்பிட்ட பாடம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்காத பாடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கணக்கு கணக்கு அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணாலும் வரவே வராது ஸோ கணக்கு அப்படிங்கிறது நான் கொஞ்சம் நல்லா படிக்கமாட்டேன் அதை தவிர்த்து மற்ற பாடங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடங்கள்தான் ஸோ பள்ளி நாட்கள் நினச்சி பார்க்கும் போதே எனக்கு இப்போ கண்ல எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பள்ளி காலங்கள் ஒரு அழகான காலங்கள் என் சின்ன வயசிலேருந்து மழலை பருவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடிக்க கூடிய ஒரு விஷயம் கரெக்டுங்களா தூய்மையாக இருப்போம் நம்மளுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே தெரியாது ஸோ அப்படின்னு பார்க்கும் போது பள்ளி காலங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தது அப்படியிருக்கக்கூடிய என்னன்னா ஒவ்வொரு பண்டிகைகள் வரும்போதும் அங்கே நடனம் அப்படிங்கிற நடன நிகழ்ச்சி நடக்கும் அந்த டான்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஒரு பெரிய பா ஃபங்க்ஷன்னா கொண்டாடுவாங்க அது அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பள்ளி காலங்கள்ல ஸோ எல்லா இதுக்கும் டான்ஸ் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் மிட்டாய் கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் பொருட்கள் கொடுப்பாங்க ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஆண்டுவிழா இலக்கியம் அப்படின்னு வரும் போது எல்லா பாடல்களுக்கும் நடனம் ஆடுவாங்க நிறைய போட்டிகள் நடக்கும் பேச்சு போட்டி இந்தமாதிரி விஷயங்கள் நடக்கும் அந்த பள்ளிக்காலங்கள்ல நம்மள சுற்றுலா கூட்டிட்டு போவாங்க அதுதான் மறக்கமுடியாத நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி சுற்றுலாதளங்கள் போய்ட்டு வருவோம் அது அம்மா அப்பாக்கிட்ட அடம்பிடிச்சி நான் போகிறேன் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு சொல்லி அங்கே போய்ட்டு வரதிலேயே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா பள்ளிக சின்ன பிள்ளைங்க அப்படிங்கும் போது பெருமான்மையா வீட்டில யார் வீட்டிலயும் விடமாட்டாங்க இது மாதிரி சுற்றுலா தளங்களுக்கு போகிறது அப்படின்னா சின்ன வயசுலேல்லாம் ஸோ அதெல்லாம் நம்ம கண் கடந்து நம்ம போய்ட்டு வரணும்னா அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இதெல்லாம் போய்ட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் அவங்க அவங்க கூட இருந்த நாட்கள் பள்ளி நண்பர்கள்ன்னாலே யாருன்னாலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் ரொம்ப வருடங்களாக இத்தன வருடங்கள் ஆயும் நம்ம கூட ஒரு தொடர்புள்ள இருக்க கூடிய நட்புன்னு பார்த்திங்கன்னா அது பள்ளி பருவத்தில் இருந்த நம்ம கூட இருந்த நம்ம நண்பர்கள் மட்டுந்தான்